ஹலோ ராஜேஷ் அப்பாங்களா நான் அவங்க ஸ்கூல் டீச்சர் பேசுகிறேன் பையனுக்கு உடம்பு சரியில்லை வந்து கூப்பிட்டு போகிறிங்களா இல்லைங்க காலையில் அசம்ப்ளி அப்போ எல்லா பசங்களும் நின்றுட்டு இருந்தானுங்க ப்ரேயர்க்கு நின்றுட்டு இருக்கும் போது ப்ரேயர் நடந்துகிட்ருக்கும் போது பாதியில மயங்கி விழுந்துட்டான் பையன் அப்புறம் கூப்பிட்டு வந்து சிக் ரூம்ல கூப்பிட்டு வந்து சிக் ரூம்ல டேப்லெட்லாம் கொடுத்துட்டு இப்போ உட்கார வச்சிருக்கோம் நீங்கள் வந்து சீக்கிரம் கூப்பிட்டுப்போங்க என்னங்க சாப்பிட்டு வந்தான் தோசை சாப்பிட்டு வந்தானா என்னன்னு தெரியல பையனுக்கு வெயில் ஒத்துக்கலையா என்னன்னு தெரியல ப்ரேயர்ல நின்னுகிட்டே இருக்கும் போது கீழே விழுந்துட்டான் மயங்கி காலையில் ஒரு எயிட் தேர்ட்டி இருக்குங்க அதுதான் ப்ரேயர் அப்போ மயங்கி விழுந்துட்டான் பயப்புடுகிற மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க பையன் இப்போது உட்காந்துருக்கான் நல்லா உட்காந்துருக்கான் நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலு கூப்பிட்டுப்போய் பாருங்கள் என்னாச்சின்னு செக்கப் பண்ணிப்பாருங்கள்

பையன் பையன் தெளிவாக தாங்க இருக்கான் இப்போ திடீர்னு வ மறுபடியும் ஏதாவது ஆய்டுச்சினால் என்னங்க பண்ணுறது அதுக்குதான் நீங்கள் வந்து கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கறது நல்லதுங்க ஓ அப்படியா சரி ஓகே சார் நான் ஸ்கூல்ல டீச்சர்ஸ் யாராவது கூப்பிட்டுப்போ சொல்கிறேன் நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க

சரி சார் நீங்கள் இந்த நம்பருக்கே கால் பண்ணுங்கள் ரிட்டன் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்